லக்ஷ்மி உணவக நிர்வாகிக்கு வணக்கம் உங்களுக்கு என்ன நல்லா தெரியுங்க நம்ம அடிக்கடி உங்களுக்கு உணவு ஆர்டர் பண்ணி காலையில் மத்தியானம் வாங்கிட்டுருக்கேன் உங்கள் முகவரிகளின் பட்டியலில் என் முகவரி கட்டாயமாக இருக்கும்னு எனக்குத் தெரியும் இருந்தாலும் நான் இது வரைக்கும் சுப்ரமணிய நகரில் குடியிருந்தேங்களா இப்போது என் பொண்ணு வந்து நம்ம சீலநாயக்கம்பட்டிக்கிட்ட ஒரு காலேஜில் ஒரு கல்லூரில் சேர்த்துட்டேன் அதனால் வீடே நாங்கள் அங்கே மா மாற்றுறோம் அதனால் அவளுக்கு வசதியாக இருக்கும் பொண்ணுக்கு அதனால் உங்களுடைய அந்த முகவரிகள் பட்டியலில் என்னுடைய புதிய முகவரியை சேர்த்துக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் நேரில் வந்தேன் அப்புறம் தொலைபேசில பேசியிருக்கலாங்க இருந்தாலும் நேரில் வந்து உங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேங்க அந்த புதிய முகவரியை நீங்கள் வந்து குறித்துக்கிட்டு அந்த இதுக்கு வந்து என்னுடைய உணவக உணவு நாங்கள் ஆர்டர் பண்ணணும் போது புதிய முகவரிக்கு அனுப்பிச்சிடுங்க பழைய முகவரி உங்களுக்கு தான் தெரியும் இங்கே நம்ம சுப்ரமணிய நகர் ராமகிருஷ்ணா ஸ்கூலுக்கிட்ட இருந்தது நீங்கள் வீட்டுக்குக் கூட வந்துருக்கீங்க இருந்தாலும் இப்போ புதிய முகவரி சீலநாயக்கம்பட்டிக்கிட்ட இருக்குங்க அதை வந்து கொஞ்சம் குறித்துக்குங்க அது சேர்த்திடுங்க முகவரிகள் பட்டியலில் சேர்த்துருங்க அதாவது என் பேர் தெரியும் உங்களுக்கு ராஜகோபால் தொண்ணூற்றி மூணு பாரதியார் சாலை ஆமாங்க தொண்ணூற்றி மூணு பாரதியார் சாலை சீலநாயக்கம்பட்டி சாலைக்கு மிக அருகில் அதில் பார்த்தோம்னா முப்பத்திரெண்டு சின்ன நக்கீரர் தெரு ஆமாங்க பாரதியார் தெருங்கிறது பெருசு நக்கீரர் தெரு அதில் வந்து நான் பன்னெண்டு வீட்டு எண் வந்து பன்னெண்டு பாரதியார் தெரு அதுக்கு நீங்கள் இனிமேல் நான் காலையில் மதியம் மாலை எப்போ நான் வந்து உணவு ஆர்டர் கொடுத்தாலும் இந்த புதிய முகவரியை சேர்த்தி அதுக்கு அனுப்பிச்சிடுங்க வரட்டுங்களா ரொம்ப நன்றி அதை தவறாமல் இந்த புதிய முகவரியை உங்களுடைய வழக்கமான இயல்பு நிலை முகவரிகள் பட்டியலில் என்னுடைய புதிய முகவரியை சேர்த்திருங்க என்னங்க எழுதிக் கொடுக்கணுமா சரி எழுதியும் கொடுத்தர்றேன் அதுக்கு அனுப்பிச்சிடுங்க நன்றி